கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக வந்து பெண்களை வந்து வெளியேல்லாம் விட மாட்டாங்க பெண்களை வந்து வீட்டுலையே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஆனால் பெண்களுக்கு வந்து நடனம் நடனம் கத்துக்கணும் பாட்டு பாடணும் அந்த மாதிரியான சில ஆசைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஆனால் வந்து கிராமங்களில் வந்து அது வந்து பெண்களை வந்து வெளியில் அனுப்பி அவங்கள வந்து நம்ம பார்த்துக்குறதுல வந்து ரொம்ப தயங்குவாங்க யோசிப்பாங்க ஸோ அது வந்து எப்படின்னா பெண்களை வந்து ரொம்ப பின்னாடி தள்ளுது பெண்கள் வந்து வெளியே போகலாம் பெண்கள் வந்து சுதந்திரமாக எல்லாம் கத்துக்கலாம் நம்ம ஆண்களை போல் நம்ம இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாத நிலையில் இருக்குது ஸோ கிராமப்புறத்தில் வந்து ஏதோ ஒரு மையத்தில் வந்து இந்தமாதிரி நடன கலைஞர்களுக்கு தேவையானது வளங்கள் பயிற்சி மையங்கள் இந்த மாதிரி நம்ம அமைத்துக் கொடுக்குறது மூலமாக பெண்கள் வந்து ஈஸியாக வந்து அதை கத்துக்கலாம் அதேமாதிரி வீட்டில் வந்து பெற்றோர்களாக இருக்கட்டும் நம்மை சுற்றி உள்ள சுற்றி உள்ள உறவினர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து பெண்களுக்கு வந்த முன்னுரிமை கொடுத்து ஆதரவு அளிக்கணும் ஆதரவு அளித்துன்னா பெண்களை வந்து ஆண்களைப் போல் முன்னேறி போகலாம் அவங்களும் எல்லா விஷயத்தையும் நம்ம கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு தேவையான திறமைகள் எல்லாமே அவங்களுக்குள்ள வந்து வளர்த்துக்க அது ஒரு உதவியாக இருக்கும் இப்போ கிராமத் தலைவர்கள் அப்புறம் பஞ்சாயத்து தலைவர்கள் இவங்கள்ட்ட வந்து அந்த கோரிக்கையை முன் வைக்கிறது மூலமாக அவங்களும் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து கிராமங்களில் வந்து இந்த மாதிரியான நடன கலைஞர்கள் தேவையான பயிற்சி மையங்கள் இந்த மாதிரி வந்து அமைத்துக் கொடுத்து அவங்கள வந்து நம்ம அவங்களோட திறமையை வந்து நம்ம முன்படுத்தலாம்